இந்த நாடகம் நாடகம்ன்றது வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும் அந்த இடத்துல பாக்கிறதுக்கு எங்கள் ஊரில் அதல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி ஆடுவாங்க நையாண்டி ஆடுவாங்க ஒயிலாட்டம் மயிலாட்டம் மானாட்டம் மாடு இந்த மாதிரிலாம் நிறைய வேஷம் கட்டிகிட்டு நிறையா ஆடுவாங்க புலி ஆட்டம் ஆடுவாங்க அப்புறம் கோலாட்டம் ஆடிகிட்டு வருவாங்க இதலாம் பாக்கிறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா இதாக இருக்கும் திருவிழாக்கள் வந்து அந்தளவுக்கு வந்து இதாக இருக்கும் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க நெக்ஸ்ட்டு